யோகா பயிற்சி செய்த பிறகு நீங்கள் சிறந்த மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அனுபவித்திருக்கிறீர்களா உங்கள் அன்றாடய வாழ்க்கையில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்புகள் அமைதி சிறந்த உணர்ச்சிகள் அதிக ஸ்டாமினா தினமும் காலை யோகா செய்யும் பொழுது நமக்கு மன அமைதி கிடைக்கிறது அமைதியான சூழலில் நீங்கள் யோகா செய்வதன் மூலம் உங்கள் கெ செவி செவிக்கும் மனதிற்கும் உங்கள் உள்ளத்திற்கும் அமைதி கிடைக்கிறது நீங்கள் உங்கள் மன அமைதி அமைதியானால் உங்கள் உள்ளமும் உங்கள் உடலும் மகிழ்ச்சி அடைகிறது மற் மற்றும் யோகாவில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ண செய்வதன் மூலம் அதிக ஸ்டாமினா பெறுகிறது எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது